ஹலோ ஆ ஆமாங்கக்கா என்னக்கா வேணும் உங்களுக்கு ஆ என்னென்னா காய்க்கா சொல்லுங்கக்கா ஆ கேரட் வந்து கிலோ ஐம்பது ருபாக்கா பீன்ஸ்ஸு கிலோ முப்பருபாக்கா உங்களுக்கு எவ்வளோக்கா வேணும் கோஸ் வந்து கிலோ நாற்பது ரூபாக்கா உருளை வந்து கிலோ அறுபது ரூபாக்கா உங்களுக்கு ஆ ஓகேக்கா தக்காளி வெங்காயம் ஆ ஓகேங்கக்கா ஆ ஆ ஓகேக்கா இல்லைக்கா நீங்கள் ஃபோன்பேயில் பண்ணிடலாம்க்கா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவெரி இருக்குதுக்கா ஆ கொடுத்துருவோம்க்கா பசங்களை அனுப்பிச்சி விட்டுட்றேன் ஆ எல்லா காயும் வந்துடும்க்கா இன்னும் எஸ்க்ட்ரா எதாவது காயெலாம் வேணுமாக்கா ஆ அக்கா வீட்டு அட்ரெஸ் சொல்லுங்கக்கா ஆ வீட்டு அட்ரெஸ் சொல் ஆ ஓகேங்கக்கா வந்துட்டு ஃபோன் அடிக்க சொல்கிறேன்

சரிங்கக்கா